இப்போது நம்ம சின்னவங்கலந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக பயனுப்படுத்துற ஆப் அப்படின்னா அது வந்து இன்ஸ்டாகிராம் ஏன் இன்ஸ்டாகிராம் எல்லாரும் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போது ட்ரெண்டியாக எல்லாமே அதில் தான் இருக்குது நிறையா ரீல்ஸ் பார்க்கறாங்க ரீல்ஸ் பண்றாங்க அது மூலிமா ஏர்ன் பண்றாங்க இங்கே எல்லாமே இன்ஸ்டாவில் நடக்குது நம்ம யூஸ் பண்றது தான் நம்ம யூஸ் பண்ணறதில் தான் இருக்குது நல்ல விஷயமா யூஸ் பண்ணோம்னால் நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்ட விஷயமாக யூஸ் பண்ணோம்னால் கெட்ட விஷியம் நடக்கும் சில பாதகங்கள் என்ன அப்படின்னா நம்ம ரீல்ஸ் பார்க்கறோம் ரீல்ஸ் பண்றோனால் ஏர்ன் பண்றோம் அப்பிடின்னா நம்ம பேரண்ட்ஸே குழந்தைகளை சின்ன வயசுலருந்து அதுலே இது பண்றனால குழந்தைகளோட படிப்பு எல்லாமே ஸ்பாயில் ஆகுது ரெண்டாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் சோஷியல் மீடியா இதில் தான் போகுதே தவிர்த்து எஜிகேஷனில் வந்து அந்த அளவுக்கு யாரும் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க கவனம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது நம்ம மொபைல் ஃபோன்ஸ் வந்து அதிகமாக பார்க்கறனால நான் வந்து நமக்கு கண் குறைவு கண் பார்வை மங்குதல் இல்லை வந்து உடம்புல சரியாக தூக்கம் இன்மை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஆகுது அதனால் மொபைல் ஃபோன்ஸை வந்து அளவாக யூஸ் பண்றது நல்லது அப்படின்